ஆ குட் ஈவினிங் தம்பி

ஆ தம்பி நான் குட் ஈவினிங் தம்பி நான் பக்கத்து வீட்டிலேருந்து அம்பிகா அக்காதான் பேசுகிறேன் இன் இன்றைக்கு என் ஃப்ரெண்டோடய பேர்த் டே பார்ட்டி இங்கே பக்க புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பார்ட்டி ஹாலில் தான் இ இன்னிக்கு ஈவினிங் ஏ சிக்ஸ் ஓ க்ளாக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டைக்கு நியர் தலைப்பாக்கட்டு ஆ நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன் தம்பி நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாேரும் கம்பல்சரி வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லா மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் எங்களோடய வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க தம்பி ஆ ஓகே தம்பி நான் உங்களுக்கு லொக்கேஷனை ஷே ஷேர் பண்ணிடுறேன் தம்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாேரும் சேர்ந்து போய் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு வரலாம் தம்பி ஆ நான் வந்து இங்கே காரைக்குடி நியர் செக்காலைக்கிட்டே வேணால் ஜாயின் பண்ணிப்போமா தம்பி எல்லாேருமா ஆ ஓகே தம்பி ஆ ஓகே தம்பி ம் பாய் தம்பி ஆ ஓகே